நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக இருப்போம் நாங்கள் காலேஜ் டைம்லேருந்து அப்போலே இருந்தே ஜாலியாகவே பேசிகிட்டே சிரிச்சிகிட்டே ஊர் சுற்றிட்டு அப்டேயே ஜாலியாக ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசிகிட்டே கால் பேசிகிட்டே ஒருத்தன் கலாய்ச்சிக்கின்னு அது போல் ஜாலியாக இருப்போம் நாங்கள் வந்து எப்பயுமே பிரியவே மாட்டோம் நாங்கள் எல்லாம் ஒரே நண்பர்கள் நாங்கள் வந்து எப்பயுமே ஜாலியாக தான் பேசிகினு சிரிச்சிகினு இருப்போம் க்ளாஸ் டைமில் கூட எங்கள் சார் எதுனா வந்தாங்கன்னால் அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு அதுபோல் கலாய்ச்சிகிட்டு சார் எதுனா போர்டுல எழுதி போட சொன்னால் எழுதி போட்டுகிட்டு அப்புறம் வந்து எங்கன்னா ப்ளான் பண்ணிகிட்டு பேசிகிட்டு பாட்டு பாடிகிட்டே அதுபோல் நாங்கள் காமெடி பண்ணிகிட்டே இருப்போம் எப்பயுமே எங்கள் கூட எப்பயும் அப்படி தான் இருப்போம் அடிக்கடி எப்பன்னா யாருன்னால் ரெஸ்ட் ரூம் ஏஞ்சு போவோம் ரெஸ்ட் ரூம் ஒன்றா போவோம் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து தான் போவோம் அப்புறம் காலேஜில் வந்து நாங்கள் பாட்டுன்னு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு சாங் கேட்டுகிட்டு பாட்டு பாடிகிட்டு பென்ஞை தட்டிகிட்டு மற்றவங்கள கலாய்ச்சிகிட்டு அது போல் எப்பயுமே ஜாலியாக ஊர் சுற்றிட்டே இருப்போம் எப்பயுமே நாங்கள் அப்புறம் வந்துனால் எதுனா நோட்ஸ் கீட்ஸ் எதுனால் கொடுத்தாங்கன்னா அதை எழுதாம அது நோட்ஸு அந்த பக்கமே திரும்பி கூட மாட்டோம் அப்புறம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அதுக்கு அடுத்து எவ்வளோ தான் கற்றினாலும் கண்டுக்கவே மாட்டோம் யார் யார் இருக்காங்கன்னு பக்கத்தில் கூட பார்க்க கூட மட்டோம் அதுபோல் ஜாலியாக கண்டுக்காமல் க்ளாஸ் டைமில் ஃபுல்லாக வேஸ்டு பண்ணிகிட்டு காலேஜுக்கு போறோன்கிற பேரில் ஊர் சுற்றிட்டு இருப்போம் க்ளாஸுக்கே போக மாட்டோம் எப்பயுமே க்ளாஸுக்கு போய்ட்டு அப்டேயே அட்டனன்ஸ் மட்டும் போட்டுவிட்டு வெளியே வந்திடுவோம் க்ளாஸ் டைமில் எப்பயுமே ஒரு ஜாலியாக ஊர் சுற்றிட்டே தான் இருப்போம் படிக்கவே மாட்டோம் செம் வந்தால் மட்டும் அப்போ உக்காந்து படிப்போம் அது போல் தான் எங்களோடைய லைஃப் போய்ட்டு இருக்குது இன்றைய வரைக்கும் ஃபஸ்ட்டு இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் ஒரே ஒரு பஸ்ஸில் ஏறிகிட்டு ஒரே டைம் செட் பண்ணி அது போல் போய்ட்டு இருக்கோம் இன்னமும் எட்டு மணிக்கு போகிற பஸ்ஸில் பத்து மணிக்கு ஏஞ்ஜி ஏறி போவோம் ஒன்போது மணிக்கு வர சொல்லுறப்ப பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு ஏஞ்ஜி போவோம் அப்போ தான் ஒரு என்ஜாய்மெண்டு இருக்கும் அது போல் க்ளாஸ் டைம் ஃபுல்லாக நாங்கள் வேஸ்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னமும் காலேஜூக்கு ஃபீஸ் கட்டிவிட்டு வெளியே சுற்றிட்டு எங்கள் சார்கிட்டே திட்டு வாங்கிட்டு சண்டை போட்டுகிட்டு பசங்களோடு பசங்க சண்டை போட்டுக்கின்னு ஜாலியாக விளையாடிகிட்டு அதுபோல இருப்போம் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாலு பேர் இருக்கானுங்க ஒருத்தன் எதுக்கு இருக்கான்னு கூட அவனுக்கே தெரியாது இவன் கூட எதுக்கு சேர்ந்தனு அவனுக்கும் தெரியாது இன்னொருதவன் இருக்கிறான் வரவும் மாட்டான் படிக்கவும் மாட்டான் என் கூட சேரவும் மாட்டான் ஆனால் எங்கேயாச்சும் போனால் மட்டும் காசு எடுத்துகின்னு வந்திடுவான் கரெக்டாக சொன்னால் சொல்லுறதுக்கு மட்டும் காசு எடுத்துன்னு வந்திடுவான் அப்புறம் வந்து இன்னொருத்தவன் ஏன் வரேன் வர்றதே சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் வருவான் அவன் படிக்கவும் மாட்டான் என் கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் எங்க கூட வேலையாக இருப்பான் இன்னொருத்தவன் இருக்கான் அது யாரும் இல்லை நான் தான் எதுக்கு போனேன்னு எனக்கும் தெரியாது சேர்ந்தனு எனக்கும் தெரியாது எதுக்கு சாப்பிடுறன்னு எனக்கும் தெரியாது ஜாலியாக ஊர் சுற்றிட்டு யார் பக்கமும் போவாமல் சண்டைக்கு கிண்டைக்கெலாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மறுபடி படுத்து தூங்கி நாளைக்கு காலையில் ஏஞ்சி மறுபடி ஏஞ்சி க்ளாஸுக்கு போவாமல் ஊர் சுற்றிட்டு எதிர்க்க இடோலாம் இருக்கும் உக்காந்து பார்க்கெலாம் இருக்குது பார்க்குலெலாம் நல்லா உக்காந்து பேசிவிட்டு சுத்திவிட்டு அப்டேயே போய்ட்டே அப்டேயே இருப்போம் அப்புறம் வந்து டெய்லியும் மதியம் மதியம் கேண்டினுக்கு போய்ட்டு சைட் அடிச்சுட்டு பொண்ணுங்கலெலாம் இருக்கும் சைட் அடிச்சிட்டு மதியம் வரும் போது பண்ணிவிட்டு வருவோம் க்ளாஸுக்கு போறோன்கிற பேரில் சுற்றின்ட்டு ரெண்டு மணிக்கெலாம் ஏஞ்சி வீட்டுக்கு வந்திடுவோம் பைக் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து வந்து அங்கே வந்து டீ கடையில் உக்காந்து டீ சாப்ட்டுவிட்டு அப்டேயே ஜாலியாக பேங்க்கு அந்த சைடெலாம் பொண்ணுகள் நிறையா இருக்கும் பொண்ணுங்களை நல்லா ஜாலியாக சைட் அடிச்சுட்டு அதுபோல் டெய்லி சுற்றிட்டே இருப்போம் நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்த ஒடன்னே வீட்டில் வந்து சாப்பிட்டு கீப்பிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சுட்டு டெய்லி ஜூஸ் போட்டு குடிப்போம் லெமன் ஜூஸ் ஆரஞ்சி ஜூஸ் அப்புறம் மாதுளை ஜூஸ் அதுக்கு அடுத்து ட்ரிங்க் பண்ணுவாங்க பசங்க அது ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதில் அவங்க கூட ஜாலியாக சுத்தின்னுட்டு பேசின்னுட்டு போவோம் காலைல ஏஞ்சதையும் மறுபடி அது அடுத்த நாள் காலைல ஏஞ்ச ஒடன்னே காலைல ஏஞ்சு காலேஜிக்கு போய்ட்டு அதேமாரி க்ளாஸெலாம் அட்டன் பண்ணாமல் சுத்தின்னுட்டு டெயிலி திட்டு வாங்கிட்டு டெயிலி யாருன்னால் ஒரு சாரை பிடிச்சி திட்டிகிட்டு சண்டை வாங்கிகிட்டு வர்றது அது தான் எங்களோடய வேலை டெய்லியும் அப்புறமா நான் நாங்கள் காலேஜ் பஸ்ஸுல வர பஸ்லெலாம் சண்டை வாங்கின்னு பசங்கலெலாம் சண்டை வாங்கின்னு பொண்ணுகலாம் கலாய்ச்சிக்கின்னு அதுமாரி டெய்லியும் நாங்கள் விளையாண்டு கிடப்போம் அப்புறம் வந்து க்ளாஸ் டைம் ஆனால் கத்துறது யாருன்னால் ஸ்டாஃப்ஸ் யாருன்னால் உள்ளே வந்தால் கத்துறது அதுக்கு அப்புறம் சாப்பிட போய்ட்னே இருப்போம் டெய்லியும் அப்புறம் வந்து டெய்லியும் ஒன் அவர் மட்டும் தான் க்ளாஸ்குள்ளே உக்காருவோம் க்ளாஸ் ப்ரெசன்ட் பண்ண ஒடன்னே நாங்கள் மறு வேலையை பார்த்துனு போய்டுவோம் அப்புறம் ஃபோன் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டு பாட்டு பாடிகிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துன்னு இருப்போம் நாங்கள் டெய்லியும் இன்ஸ்டாகிராம் தான் எங்களோடய பாதி லைஃபே போகுது அதே போல் நாங்கள் ஏஞ்சு போய்னே இருக்கிறோம் டெய்லியும் கலாய்க்கிறது தான் எங்கள் வேலையே இனி எல்லோரையும் கலாய்ச்சின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் எப்பயுமே அதுபோல் தான் எல்லா டைமும் நாங்கள் இதுலேருந்து அப்படி பண்ணிகின்னு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு இயரில் எப்படி போனோமோ செகேண்ட் இயர் வரைக்கும் நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் செகேண்ட் இயர் வந்து அப்படி தான் இருந்தோம் தேர்ட் இயர் வந்தும் இதே டைமில் தான் போயின்னு இருக்கிறோம் எங்கள் ஹெச்ஓடி கூட சொல்லி நாங்கள் கேட்க மாட்டோம் எப்பயும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம் ஜாலியாக விளையாண்டு பேசிகிட்டு அழகா சிரிச்சிக்கின்னு இருந்துன்னே இருப்போம் எப்பயுமே இது வரைக்கும் நாங்களும் க்ளாஸுக்கு எதுக்கு போனோம்ன்னு தெரியாது க்ளாஸ் எதுக்கு தான் நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியாது நாங்கள் போனதும் ஒரு மூணு சாரை மாற்றிட்டோம் அதில் ஒருத்தன் பைத்தியகாரன் குருன்னு ஒருத்தன் இருக்கான் அவனை சண்டை வாங்க சொன்னால் யாரை வேணுணா போய் சண்டை வாங்கிடுவான் அடிக்கடி சும்மா சொன்னால் கூட சண்டை அது மாதிரி ஒரு மேம் சண்டை வாங்கி திட்டிவிட்டு அவனை லூசுன்னு சொன்னதில் அவன் சண்டை வாங்கி அவனை காலேஜை விட்டே டிஸ்மிஸ் பண்ணாங்க அதுக்கு அடுத்து அந்த மேம் டிஸ்மிஸ் ஆகி அவங்கள் போய்ட்டாங்க அதுக்கு அடுத்து அவன் வந்து சேர்ந்துகின்னா மறுபடி ரிட்டன் பேப ரீபேமெண்ட் பண்ணி ரீஅரியர்ஸெலாம் வச்சு சேர்ந்துட்டான் நாங்கள் அஞ்சு ஆறு அரியர்ஸ் வச்சு இருக்கோம் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு தலைக்கு மேலே அஞ்சு ஆறு கேஸு அஞ்சு ஆறு அரியர்ஸ் எல்லாம் வச்சு இருக்கிறோம் இன்னமும் அதே எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு எனக்கு தெர்லை இப்போ தேர்ட் இயர் வேறு நாங்கள் படிச்சிகிட்டு இருக்கோம் எப்படி கிளியர் பண்ண போகிறோன்னு தெர்லை கிளியர் பண்ணிட்டு எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரில அது போல் தான் நாங்கள் எப்பயுமே ஜாலியாக ஒன்றா பேசிகிட்டே இருப்போம் இன்றை வரைக்கும் நாங்கள் வச்ச அரியரை யாராலும் கிளியர் பண்ண முடியிலை தேர்டு செம் ஃபோர்த்து செமெலாம் கிளியர் பண்ணிவிட்டோம் இன்னும் ஃப்ஃப்த்து செம் இன்னும் கிளியர் பண்ணல சிஸ்த்து செம்மும் இப்போ எழுத போகிறோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கு நான் என்ன பண்ண போறேனே தெர்லை அப்புறம் காலேஜூக்கு போகிறோம் ஸ்போர்ட்ஸ் டேயெலாம் வரும் ஸ்போர்ட்ஸ் டேயெலாம் கொண்டாடிகிட்டு லொயோலா பெஸ்ட் அது போல் வைப்பாங்க லொயோலா காலேஜி அதனால லொயோலா பெஸ்ட் வாரத்தில் ஒன் வீக் வந்து டூரு இட்டு போவாங்கள் அவுட் போவாங்கள் அந்த அவுட்ரு இதில் போய் ஊர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சுத்திவிட்டு வந்திடுவோம் அப்புறம்